எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் வந்துட்டு பூச்செடிகள் பூ மரங்கள் அப்புறோம் பழ மரங்கள் காய்களுக்கான செடிகள் எல்லாமே நிறையா இருக்கும் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற பூக்கள் எல்லாம் வந்து அதிகமாக விற்பனைக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம் பாதி பூக்களை வந்து கோயிலுக்கு கொடுத்துருவோம் திருவிழா காலங்களில் கடவுளுக்கு கொடுக்கும்போது நாங்கள் வந்து அதுக்கான பிரதிபலனாக எந்த ஒரு பணத்தையும் நாங்கள் எதிர்பார்க்காம அன்பளிப்பாக நாங்கள் கொடுத்துருவோம் பழங்களையும் அதேபோல தான் அன்பளிப்பாக பழங்களையும் நாங்கள் கொடுத்துருவோம் அப்புறோம் பழங்களை வந்து வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வெச்சுக்கிட்டு பாதி பழங்களை வந்துட்டு விற்பனைக்கு அனுப்பிச்சிருவோம் இன்னும் இந்த ஏழை எளிய மக்கள் வந்து நிறையா பேர் இருப்பாங்க அவங்களுக்கெலாம் வந்து இலவசமாகலாம் பழங்கள் கொடுத்தோம் இந்த கொரோனா காலகட்டத்தில் இங்க விளஞ்ச பழங்கள் எல்லாமே வந்துட்டு வீணாக்க வேண்டாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்க பசியாவது தீரட்டும் அப்படின்னு காய்களையும் பழங்களையும் கொண்டு போய் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம் கொடுத்து அவங்க சாப்பிட்டாங்க சந்தோஷப்பட்டாங்க அதிகபட்சமா கொடுக்கறது வந்துட்டு மார்க்கெட்டுக்கு தான் ஆனால் போகும் ஏனால் வந்து தோட்டம் வந்து ரொம்ப பெரிசா இருக்கிறதுனால எல்லாமே வந்து கொடுக்க முடியாதுலை ஏனால் எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் மருந்து அடிக்கிறதிலேருந்து தண்ணி பாய்ச்சறதுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் செலவுகள்லாம் இருக்குதுல்ல அந்த செலவுங்கள்ல வந்து ச கட்டுறதுக்காக இந்த பொருட்கள் எல்லாம் வந்து நாங்கள் மார்க்கெட்டுக்கெலாம் கொடுப்போம் கொடுத்துட்டு நாங்கள் எங்களுக்கு தேவைகள் எல்லாம் வீட்டுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள் எல்லாம் நாங்கள் வந்து இது வழியாக வர பணத்தை வெச்சு நாங்கள் அதை சரி பண்ணிப்போம்